முஸ்லீம் மதத்தில் வந்து ரம்ஸான் மாதம் நடக்குது அந்த ரம்ஸான் மாதம் முடிஞ்சு அந்த நோம்பு வந்து கஞ்சியாக கொடுக்குறாங்க நோம்பு திறக்கும்போது அது மிக அருமையாக இருக்கும் அப்புறம் நம்ம பக்ரீத் பண்டிகையில் பார்த்தா தயிர் கொடுக்குறது அது கொடுக்குறது அந்த ஒரு இதாக இருக்கும் கலாச்சாரம் பண்பாடு பார்த்தின்னா கிருஸ்தவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னால் தேர்த்திருவிழா வந்து மிக அருமையாக இருக்கும் இந்த கிருஸ்துமஸ்ஸு பார்த்திங்கன்னா மிக நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சர்ச் கோயில் இல்லைனா நடு வீதியில் வந்து அது ஊர்வலமாக எடுத்துட்டு போவாங்க அப்பறமேல் நாம இந்துக்கள் பண்டிகைத் திருவிழா பார்த்திங்கன்னா இந்த மாசாணியம்மன் கோயில் வந்து காவேரிப்பட்டினத்தில் அங்காளம்மன் கோயில் வந்து கூத்து அந்தக் கலை அந்த நிகழ்ச்சி நடக்கும் அது அதில் பல கரகாட்டம் தப்பாட்டம் ஒயிலாட்டம் எல்லாம் அது நடக்கும் இது எல்லாம் கலாச்சாரம்லாம் மிக ரசிக்கிற மாதிரி நல்ல அருமையாக இருக்கும்